ஆடு ஆடு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளாடு செம்மறி ஆடு நிறையா இருக்குது ஆடு பாத் இப்போ ஏன்னால் அந்தந்த நாட்லையும் ஒரு ஒரு ஆடு வகைகள் இருக்குது அதில் வெள்ளாடு செம்மறி ஆடு இன்னும் நிறையா ஆடுகள் இருக்குது இப்போ ஆடுங்களில் பார்த்திங்கன்னா கருப்பாடு கருப்பு நம்ப ஊரில் இருக்கிறது கருப்பாடு கருப்பு கலர் ஆடு தான் அதிகமாக அப்புறம் செம்மறி ஆடு இது தான் அதிகமாக நம்ப ஊரில் இது பண்றதும் கருப்பாடு செம்மறி ஆடு இது பால் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ காந்தி கொடுத்தாரு அவர் இப்போ ஆமாம் ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தாரு அது எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பிட்றப்ப இறைச்சிக்கு பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு கருப்பாடு ரொம்ப சிறந்ததுனு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இது